இந்த மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நிறையா உடஞ்ச வளையல் இல்லாட்டி வந்து வேறே ஏதாவது வேஸ்ட்டான பொருள் கொட்டாங்குச்சி இந்தமாதிரி இருக்கிற பொருள்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்தி ஏதாவது அழகா அழகு சாதனைப் பொருட்கள் அந்த அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுவோம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொட்டாங்குச்சியை வந்து நான் ஒரு சின்ன கயிறு கட்டி அதை வந்து நான் பூச்செடி மாதிரி யூஸ் ச்சி பூத்தொ சின்னதாக சின்னச் சின்ன செடி வளர்க்கறதுக்காக அதை வந்து பயன்படுத்தியிருக்கோம் இது வரைக்கும் சின்னச் சின்ன ஹெர்ப்ஸ்லாம் வளர்க்கறதுக்காக பயன்படுத்தி இருக்கேன் அதுக்கப்புறமேட்டா நான் வந்து வளையல் வீட்டில் வந்து உடஞ்ச சீடி அதெல்லாம் இருந்ததுன்னால் அதை ஒட்டி வந்து ஏதாவது ஆர்ட் பண்ண பயன்படுத்தியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறையா துணி வீ கொஞ்சம் ஜிகினா துணியெல்லாம் இருந்ததுன்னால் அந்த துணியை வெட்டி நாங்கள் வந்து ஒ ஒன்று சேர்த்து ப ஒரு ப படத்தில் வந்து ஒட்டி ஒட்டி ஒட்டி நாங்கள் விளையாண்டுப்போம் விளையாண்டிருக்கோம் சின்ன வயசில் வந்து நீ பண்ணுறது அழகாக இருக்கா நான் பண்ணுறது அழகாக இருக்கா அப்படின்னு போட்டியும் வச்சிருந்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பூத்தொட்டி கூட சும்மா சின்னதாக ஒரு பிளைன்னான பூந்தொட்டியை வாங்கி அதில் வந்து வண்ணங்களை பூசி அதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாத்தியிருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் வந்து நிறையா